எங்கள் பகுதியில் முக்கியமான தொழிலுன்னு பார்த்தா விவசாயந்தான் விவசாயத்தில் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பயிர் செய்வோம் மனிதனோடய சுமையை குறைக்க நாற்று நடுகிற மிஷினு உழவு ஊர்தி களை எடுக்கிற மிஷினு நெல் அறுக்கிற மிஷினுன்னு எல்லாம் அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க இதில் இன்னும் மனிதனோடய சுமையை குறைக்க வைக்க கட்டுற மிஷினு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க இதில் சவாலாக பார்த்தா நேரங்கெட்ட நேரத்தில்ல மழை பெய்ஞ்சி பயிர் எல்லாம் வீணாகிடும் முக்கியமாக நெல் அறுக்கும் நேரத்தில் மழை பெய்ஞ்சு கொல்லி புல்லாக தண்ணி நின்னுவிடும் நெல் சாஞ்சிடும் மிஷினும் சேற்றுல மாட்டிக்கும் அப்புறம் எங்கள் ஆளுங்களை வெச்சு தான் அறுவடை செய்வோம்